கிருஷ்ணகிரியில் வந்துட்டு ஃபேமஸ் வந்து மாம்பழம் பழம் வகையில் பார்த்திங்ன்னா மாம்பழம் நல்லாயிருக்கு காய்கறி வகை பார்த்திங்ன்னா ராயக்கோட்டை பக்கம் தக்காளி வியாபாரம் தான் அதிகம் ஏன்னால் தக்காளி பயிர்கள் அங்கே பயிரிடப்படுது பூக்கள் எடுத்துக்கிட்டோன்னால் பூக்களில் வந்துட்டு மல்லிைகப்பூ இங்கே காவிரி பட்டினம் சைடு வந்துட்டு மல்லிகைப்பூ அதிகமாக விற்கும் ஏன்னால் அங்கேயே அதிகமாக இது பழம் வகைகள் மாம்பழம் காய் வகையில் தக்காளி பூ வகையில் மல்லிகைப்பூ இது மூணும் இங்கே ஃபேமஸ் இங்கே நல்லா வியாபாரம் ஆகும் அதிகமாக பயிரிடப்பட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இங்கே